ஒரு நாய்குட்டி என்ன ஆகிடுச்சுனாக்கா இப்போ தான் பிறந்த ஒரு புது நாய்குட்டி அந்த நாய்குட்டி வந்து அந்த சாக்கடைக்கு சாக்கடைக்குள்ளே போ கீழே போயிடுச்சு அப்போது என்னதுனால் யாரோ அந்த மழையில் வெளில வரலை வெளில வராத பட்சத்துக்கு நான் என்ன பண்ணிணேன் ஓடிப்போய் தனியாக நின்ற அந்த நாய்குட்டியை வந்து வெளில கொண்டுவந்தேன் அப்போ கொண்டுவரும்போது என்னோடய ஃபிரண்ட்ஸ்செல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிணாங்க அப்போ ஹெல்ப் பண்ணும்போது அங்கே ஒரு ரிட்டயர்டு ஆன ஒரு போலீஸ் ஆபீஸர் ஒருத்தர் வந்தார் அப்போது வரும்போது அவர் சொன்னார் உன்னை பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும்மா ஏன்னால் நீ எல்லா உயிரையும் வந்து நல்லா பார்த்துக்கிற இந்த நாய்குட்டியை நீ காப்பற்றினதே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின் சொல்லி பாராட்டினாரு எனக்கு அவர் பாராட்டிினதுலாம் விட அந்த நாய்குட்டியை நான் காப்பாற்றினேன் அப்படினு நினைக்கும்போது எனக்கு அது பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அந்த நாய்குட்டியை நான் எங்கள் வீட்டில் வளர்க்குறேன் அந்த நாய்குட்டியை நான் எப்பெலாம் பார்க்குறனோ அப்பெலாம் நான் வந்து அதை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்